தமிழ்நாட்ல சுற்றுலாவுக்கு வர்றவங்கள்லாம் முக்கியமாக தமிழ்நாடுனு உள்ளே வரும்போதே அவங்க முதல் சென்னைக்கு தான் வருவாங்க அப்படி சென்னைக்கு வரும்போது சென்னையிலேயே நிறைய இருக்குது அவங்க நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு மெரினா பீச் இருக்குது மெரினா பீச்சில் பார்த்திங்கனா அங்கயேக்கூட நிறைய விளையாட்டுக்கள் இப்போ விளையாட்டு பொருள் விளையாடுறதுக்கான தே தேவைகள் அங்கே நிறையவே இருக்குது அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறையவும் இருக்குது அவங்க பீச்சில் இருப்பாங்க அப்புறம் அவங்க அவங்க அவங்களால சாப்பிட முடியும் அவங்களுக்கு நல்ல சாப்பாடும் கிடைக்கும் பீச்சிலேயே பாத்தோனா ஹார்ஸ் ரைடிங்குலாம் இருக்கும் குதிரையில் போகிறதுக்கு ஒட்டகத்தில் போகிறதுக்கு அந்த ரைடிங்குலாம் கூட பீச்லேயே நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அங்கே இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தள்ளி முட்டுக்காடுல போட்டிங் போவாங்க போட்டிங் போகிறது வந்து தமிழ்நாட்ல வந்து நிறைய இடத்தில் பார்க்க முடியும் தமிழ்நாட்ல அப்படியே போனீங்கனா கொடைக்கானலில் அப்புறம் ஏற்காட்டுல இந்தமாதிரி நிறைய இடத்துலலாம் போட்டிங்குலாம் நிறைய இருக்குது அப்புறம் நீர்வீழ்ச்சியில் குளிக்க முடியும் அதுக்கப்புறம் நிறைய பார்த்திங்கனா ஸ்டேடியம்லாம் நிறைய இருக்குது கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ் இருக்குது குதிரை பந்தயம் நடத்துகிற ஒரு ஸ்டேடியம்லாம் கூட தமிழ்நாட்ல இருக்குது சென்னையிலேயே அப்படி கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திங்கன்னா மகாபலிபுரம் இருக்குது மகாபலிபுரத்தில் பார்த்திங்கனா பழைய கோவில்கள் இருக்குது ஒரே கல்லால் செஞ்ச சிலை சாமிகள்லாம் கோ கோயிலில் இருக்குது நிறைய இருக்குது தமிழ்நாட்ல முக்கியமாக அங்கே அப்படியே சுற்றி பார்த்திங்கனா வண்டலூர் ஜூ இருக்குது வண்டலூரில் பார்த்திங்கனா ஜூவில் எல்லாமே இருக்குது அனிமல்ஸ் பார்க்குற மாதிரி நிறைய இருக்குது நிறைய புதுவிதமான பறவைகள் பார்க்க முடியும் அப்படியே கொஞ்சம் வந்திங்கனா பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் இருக்குது அங்கேக்கூட நிறைய பறவைகள் வித்தியாசமான பறவைகள் வெளியூரில் இருந்து சொல்லப்போனால் உலகத்தை வெளியூரில் இருந்துக்கூட பயணம் பண்ணி வேடந்தாங்கலுக்கு வந்த நிறைய பறவைகள்லாம் வாழுறது வேடந்தாங்கல் ஒரு முக்கியமான சுற்றுலா தலம் தமிழ்நாட்ட பொருத்தவரைக்கும்